கிருஷ்ணகிரி மாவட்டம் மட்டும் இல்லை தமிழ்நாடுன்னு எடுத் எடுத்தீங்கன்னால் ரொம்ப ஆரோக்கியம் ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு பார்த்தா இட்லி தோசை பொங்கல் வடை அந்த மாதிரி ஃபுட்ஸ் தான் இப்போது கிருஷ்ணகிரியில வந்து இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்ணுன்னா இங்கே மேம்பாலத்தில் மங்களம் ஹோட்டலுன்னு இருக்குது அந்த ஹோட்டலில் வந்து இன்னும் அந்த பாரம்பரியம் குறையாம அதே டேஸ்டில் அந்த ஃபுட் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க இப்போ இருக்குற ஜெண்ட்ரேஷனு வந்து பிரியாணி பர்கர் பீட்ஸா அப்புறமா பானிபூரி அந்த மாதிரி அந்த மாதிரி ஃபுட்ஸ் தான் சாப்பிட ஆசைப்பட்றாங்க கிருஷ்ணகிரியில வந்து ஸ்ட்ரீட்ஸ் ஃபுட்டும் நல்லா இருக்கும் ஸ்ட்ரீட்ஸ் ஃபுட்டு அங்கே அங்கே போடுற தோசை இட்லி பரோட்டா எல்லாம் நல்லாயிருக்கும் ரொம் மிகவும் நல்லா உண்மையான ஒரு சாப் சாப்பிடக்கூடிய ஃபுட்ஸெலாம் இருக்கும் அப்புறம்